எங்கள் தோட்டத்தில் ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடியை சுற்றி பாத்தி கட்டுவோம் பாத்தி கட்டுனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக டைமுக்கு தண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் செடியை கொஞ்சோம் வளர்ந்ததுக்குகப்புறம் மருந்து அடிப்போம் அப்புறோம் செடி தேவை செடியே தேவை இல்லாத செடியை களைப்பறிப்போம் களை பறிச்சதுக்கப்புறம் மண்ணைக்கூட்டி செடி சாயாத மாதிரி நேரா வர மாதிரி அணை கட்டுவோம் அணை கட்டினதுக்கப்புறோம் செடிக்கு வந்து டெய்லி உரம் போடுவோம் உரம் போட்டதுக்கப்புறம் காய் காய் வந்து பழமா மாறுனதுக்கப்புறம் ஆட்களை விட்டு பறிச்சு பங்குச் சந்தைக்கு கொண்டு விற்று விடுவோம்